என்னோட பிறந்தநாள் விழா அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன மாதிரி கொண்டாடுவோம்னால் என்னோடய நண்பர்களாகட்டும் என்னோடய ஃபிரெண்ட்ஸ் என்னோட ரிலேடிவ்ஸ் ஆகட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஆகட்டும் எங்களோடய பர்த்டேலாம் என்ன மாதிரினா எங்கள் ஊர்க்கு பக்கத்தில் ஒரு சர்வாலயம் இருக்குது அந்த சர்வாலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு மேல் வந்துட்டு பீப்புல்ஸ் இருக்காங்க அனாதை இல்லம் அப்படின்னு சொல்லுவார்கள்ல ஆதரவற்றோர் இல்லம் அந்த இது அங்கேருக்கு என்னோடய பிறந்தநாள் ஆகட்டும் எங்கள் வீட்டில் வேறு யார் பிறந்தநாளாக இருந்தாலும் சரி என்னோடய ஃபிரெண்ட்ஸ் பிறந்தநாளாக இருந்தாலும் சரி நாங்கள் அங்கே போய் வந்துட்டு அவர்களுக்கு ஏதாவது வந்துட்டு அரேஞ்ச் பண் அரேஞ்ச் பண்ணி சாப்பாடோ இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட்டோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரிதான் நாங்கள் வந்து பிறந்தநாளை வந்து கொண்டாடுவோம் ஏன்னால் நம்ம நம்ம பிறந்தநாள் அப்படின்றது வந்துட்டு ஒருத்தவர்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஒருநாள் வந்து அவர்களோட வயிறு வந்து நம்மளால் நிறையுது அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க ஸோ எங்கள் குடும்பத்தில் எங்கள் ரிலேடிவில் எல்லோருமே இந்த மாதிரிதான் வந்து அவர்களோட பிறந்தநாள் விழாவை வந்து கொண்டாடுவோம் மற்றபடி வந்துட்டு நாங்கள் கேக் வெட்டுவோம் எல்லாமே இருக்கும் பட் வந்து நாங்கள் எந்த மாதிரி கொண்டாடுவோம் அப்படின்னா ஒரு கிராண்டாக அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சர்வாலயங்களுக்கு போய் அவர்களுக்கு என்னன்ன மாதிரிலாம் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவோம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் ஸ்வீட் வாங்கி கொடுப்போம் அவங்கள் கூட இருந்து நிறைய ஷேர் பண்ணிப்போம் அவங்க அவர்களுக்கும் நிறைய மனசில் இருக்கும் அதெலாம் வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க ஷேர் பண்ணுவாங்க அதெலாம் நம்ம கேட்போம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது இதனால நமக்கும் வந்துட்டு நம்ம பிறந்தநாள் அன்றைக்கி நிறைய பேர்த்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் அது அந்த ஃபீல் வந்து எல்லோருக்குமே கிடைக்குனுனு நான் நினைக்கிறேன்